எங்கள் ஊரில் வந்து சர்ஃபிங் பண்ணுறதுக்கு இடங்கள் எதுவும் இல்லாதுனால் நாங்கள் டிவியில் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறோம் கடலில் ஸ்கேட் பண்ணி போவது அந்த இது பார்க்குறதுக்கு பிடிக்கும் மற்றபடி ரோ ஸ்போட்ஸ் சென்டரில் ஸ்கேட்டிங் போவதும் பார்த்துருக்கோம் எங்களுக்கு பிடிச்சிட்டு கடலில் ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்